ஆ ஐயா கேன்டீனில் இதே போடுறதுக்கு பதிலாக எதாவது கொஞ்சம் ஸ்பெஷலாக போட வேண்டியதானுங்க எப்போ பார்த்தாலும் இந்த பட்சணத்தையே போட்டுகிட்ருக்கீங்க வெஜ்ஜை பற்றியே ஏதாவது நான்வெஜ் போட்டால் எங்களுக்கும் கொஞ்சம் சாப்பிட நல்லாயிருக்கும் எதாவது ஒன்று பார்த்து போடுங்க எப்படியும் வாங்கிப்பாங்க அந்த பப்ஸு இதாவது வைக்கலாம்ல ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமாக அதாவது நம்ம பசங்கள் நல்லா அதிகமாக வாங்கி சாப்பிடுவானுங்க சரி சிக்கன் ரைஸ்ஸு பதில் சிக்கன் ரைஸ்ஸு அந்த அந்த ரேஞ்ச்சுக்காவது வைங்களேன் சரி சரி அதுக்குன்னு ரேட்டு கீட்டு அதிகமாக வச்சுடாதீங்க கொஞ்சம் கம்மியாக கரெக்டான ரேட்டாக வைங்க வெளிய எண்பதுனா இங்கே ஒரு எழுவது அந்த மாதிரி வைங்க சரி சரி வேறு எதாவது ஜூஸ் அந்த மாதிரி போடுங்க வேறு ஃபிரைட் ரைஸ்ஸு அந்த மாதிரி எதாவது போடுங்க அப்புறம் ஃபிரெஷ் ஜூஸ்ஸு அந்தமாதிரி எதாவது போடுங்க சரி சரிங்க சரி அந்த சாக்லேட் ஐட்டமாக கொண்டு வந்து வைங்க சாக்லேட்டு ஐஸ் கிரீம் அதாவது கொண்டு வந்து வைங்க

வேறு என்ன ரேட்டு தான் கரெக்டாக வச்சுங்கன்னா பரவாயில்லை ஆ ஆமாங்க ஆ அவ்வளோதாங்க

ஆ சரி